பழங்குடி கலைகளில் ஒன்றான கரகாட்டத்தை நம் முன்னோர்கள் தொடர்ந்து வாழையடி வாழையாக பாதுகாத்து வருகிறார்கள் எங்கள் ஊரிலும் இந்த கரகாட்டமானது இன்னும் உயிர்ப்போடு இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த கரகாட்டத்தை தொடர்ந்து வரக்கூடிய பின் வரக்கூடிய குழந்தைகளிடத்திலே அதனுடைய பயன்பாடுகளை பற்றி விளக்கி நம் முன்னோர்கள் தொடர்ந்து போதித்துள்ள காரணத்தினால் இன்றும் உயிர்ப்போடு இந்த கரகாட்டமானது இருக்கின்றது